ஆ ஆமாம் மேடம் ஆ ஆமாம் மேடம் சொல்லுங்கள்

ஆ சரி மேம் உங்களுக்கு எந்தமாதிரி இடம் வேணும் ஆ இருக்கு மேடம் ஆ இருக்கு மேடம் கொலமங்கலத்தில் இருக்கு ரெண்டு இடம் கொலமங்கலத்துலையும் இருக்கு செல்லூர்லையும் இருக்கு ஆமாம் அவுட்ரில் இருக்கிறது நல்லா பெரிய இடமா இருக்கும் நல்லா இருக்கும் அஞ்சு லட்சம் ஆமாம் செல்லூர்லன்னா செல்லூர்லன்னா எட்டு ஒரு செண்டு அஞ்சு லட்சம் ஆ இங்கே வந்து எட்டு அது அவுட்ரு மேடம் அது அவுட்ரு மேடம் அது அவுட்ரு அதனால் இது வந்து ஏரியாக்குள்ளே இருக்கு

அவுட்ரில் இருந்தால்தான் கொலமங்கலத்தில் தான் வந்து ஏரியா சூப்பராக இருக்கும் தண்ணியும் நல்லா இருக்கும் அங்கே கொலமங்கலத்துலன்னா கவர்மெண்ட்டே தண்ணி திறந்துவுடும் ஆ நாளைக்கு பத்து மணிக்கு ரெடியாக இருங்கள் நான் வந்து கூட்டிகிட்டு போகறேன் நேரில் போயிவிட்டு வரலாம் ஆ ஆமாம் அவங்கள பார்த்து பேசினாதான் குறச்சி கேட்கலாம் ஆ சரி மேடம் ஆ சரி மேடம் இடத்த பார்த்துட்டு நான் கேட்குறேன் என்னென்னு ஆ சரி ஆ சரி மேடம் உங்கள் அட்ரெஸ் மட்டும் உங்கள் அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க இந்த நம்பருக்கு ம் அனுப்புங்கள் ஆமாம் மேடம் நாளைக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகறேன் இடத்துக்கு ஆ நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகறேன் ஆமாம் அங்கே போய் பார்ப்போம் ஆ சரி மேடம் ஆ சரி மேடம் ம் ஆ வந்துரலாம் மேடம் ஆ நீங்கள் ரெடியாக இருங்க கூட்டிட்டுப்போகறேன் இல்லை வந்துருவேன் மேடம் வந்துருவேன் வந்துருவேன் இல்லை மேடம் வந்துருவேன் வந் வந்துருவேன் ஆ இல்லை இல்லை வந்துருவேன் மேடம் ம் ஆ ஆ வந்துடுறேன் ஆ கண்டிப்பாக வந்துருவேன் மேடம் ஆ சரி மேடம் வந்துடுறேங்க ஆ ஆ ஓகே மேடம் தேங்க் யூ ம்